தமிழ்மொழியில் வந்து மிகப்பழமையான மொழி பல காலத்திற்கு சவால்களையும் கடந்து வந்துள்ள மொழின்னு சொன்னால் அது தொன்மையான மொழின்னு நிலைத்து நிற்கின்றது தமிழ்மொழிதான் தமிழர்கள் வந்து புலம்பெயர்த்து சிங்கப்பூர் இலங்கை முருஷியஸ் வளைகுடா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் சிறப்பாக வாழ்ந்துட்தான் வராங்க வாழ்ந்துட்ருக்காங்க இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வந்து தமிழ் ஆட்சி மொழியாகவும் உள்ளது தமிழர்களின் ஆளுமை திறனால் தான் தமிழ் மொழி பல காலகட்டங்களையும் தாண்டி நிலைத்து நிலைத்துட்டு வ நிலை நிலைத்து இருக்கிறது இன்றைய நவீன உலகில் வந்து ஆங்கிலம் நமது வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் ஆதிக்கம் செலுத்திகிட்டு தான் வருது ஒருவர் எவ்வளவு தான் தமிழில் வந்து புலமை பெற்றிருந்தாலும் அவரால் ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடிலைன்னா அவர் படிக்காதவர் என்று கருதப்படுகிறார்கள் இது வந்துட்டு நம்ம மறுக்க முடியாத உண்மை தான் ஏன்னால் அப்படிதான் இருக்குது இப்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்மளால வந்துட்டு தமிழை வந்து நம்ம என்ன தான் தமிழ் வந்து புலமையாக இருந்தாலும் அத வந்துட்டு ஒரு பெரிய நம்ம இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா ஐயோ இங்கிலீஷ் தெரியல தமிழ் நம்ம ரொம்ப தெரிஞ்சிருந்தாலும் அது ஒரு பெரிய இதுவாக இல்லை இன்றைய உலகில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழிக்கான வேறு சவால்கள் என்ன என்னென்ன பார்த்தோன்னா இன்றைய காலத்திற்கு தேவையான அறிவியல் கல்வி போன்றவற்றை வந்து தமிழ்மொழியில வந்து படிக்க நினைச்சா இப்போ நம்ம வந்து சய் அறிவியலில் வந்து தமிழில் படிக்கணும்னு நினைச்சா தமிழ் ஒரு சில சவால்கள் உள்ளன என்னென்னன் பார்க்கலாமா குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழில் க கா ப பா ட டா போன்ற சொற்களுக்கு வந்து வேறு வேறு பாடலாம் கிடையாது ஒரே எழுத்து குறிதான் இருக்குது சில கெமிக்கல் பேயருகள் மாற்ற முடியாது இப்போது சில கெமிக்கலெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரேட் நைட்ரைடுன்னு வரும் க்ளோரேட் க்ளோரைடுன்னு வரும் போன்ற பேயருகள்லாம் வந்து தமிழில் படிக்கும் போது குழப்பம் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அதில் வந்துட்டு டா ட ன்னு மாறுது நைட்ரேட் நைட்ரைட் அப்படின்னு சொல்லி மாறுது அதனால அறிவியல் கல்வி கற்பதில் இது போன்ற சில நடைமுறை சிக்கல்களும் உ இருக்குது இது போன்ற சிக்கல்களை தவிர்க்க முடி முடிஞ்சால் தமிழ் இன்னும் கல்வி மொழியாகவும் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு உள்ளது ஆனால் என்னென்னா நம்ம அறிவியலில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நைட்ரேட்டுக்கு பதிலாக நைட்ரைடுன்னு போட்டுட்டோம்னா அது ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்பட்ரும் அதனால் தான் அது வந்து ஒரு சவாலாக நம்ம வந்துட்டு அதை தமிழை வந்து அந்த அறிவியலில் வந்து கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அது கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சீனா ஜப்பான் ரஷ்யா போன்ற நாடுகளெல்லாம் அவரவர் தாய்மொழில தான் கல்வியை கற்கிறாங்க கல்வியை க படிக்கின்றாங்க ஆங்கிலம் உலகத்தோடு தொடர்பு கொள்ள ஒரு பயிற்று மொழியாக மட்டுமே உள்ளதே தவிர அவங்க அவங்க மொழில தான் வந்துட்டு அவங்க எல்லா இதையுமே வந்து படிக்கிறாங்க நாம் மட்டும் நம் தாய்மொழியான தமிழில் மட்டும் கல்வி கற்றால் சரியான புரிதல் உண்டாவதோடு தமிழுக்கான சிறப்பான அந்தஸ்த்து பெற வழி வகுக்கும்னு சொல்லிக்கிறேன் நான்